யோகா என்பது உடற்பயிற்சி மனப்பயிற்சி இரண்டுமே சேர்ந்து தான் யோகா தியானம் மெய்னாக செய்யணும் தியானம் செஞ்சாலே நிறைய நன்மைகள் இருக்குது அடுத்தது உடற்பயிற்சி உடற்பயிற்சி அப்படின்னா தியானம் செஞ்சாலே உடம்பு வந்து எல்லா வளைவுக்கும் ஒத்து போகிறதுக்கு யோகா வழி செய்யும் எந்த நோயாக இருந்தாலும் சரியாகும் மருந்து மாத்திரைகளால் குணப்படுத்த முடியாததை யோகா குணப்படுத்தும் யோகா ஒரு தெய்வீகக் கலை பஞ்ச பூதங்களும் நம்ம உடம்புக்குள்ளயே இருக்குது நம்ம உடம்பு வந்து தனக்கு ஏற்படும் வலியை வீக்கத்தையும் தானே சரி பண்ணிக்கக்கூடிய சக்தி மனித உடம்புக்கு உண்டு அது கிரியேட் பண்ணணும் அதை லைட்டாக ஒரு கிரியேட் பண்ணிட்டாலே நமக்கு எல்லோருக்கும் நன்மைகள் கிடைச்சிரும் கண் காது மூக்கு தொண்டை இதயம் கிட்னி இதுமாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் யோகா இருக்குது யோகா செஞ்சோம்னால் எல்லா உறுப்புகளும் சீராகவும் நிதானமாகவும் இயங்கக்கூடிய சக்தி உண்டு யோகா வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதமாக வரப்பிரசாதமாக சரியான முறையில்அணுகிட்டோம்னால் அவங்களுக்கு எல்லா நோய்களையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை யோகாவுக்கு உண்டு யோகாவுலேருந்து யார் சிறந்த ஆசிரியர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்கிட்ட போய் நல்ல விதமாக கற்றுக்கிட்டோம்னா அந்த யோகா தெளிவாக இருக்கும் யோகா ஒரு சிறந்த கலை யோகா வந்து உடம்பையும் உள்ளத்தையும் உள்ளத்தில் உள்ள உடலில் உள்ள உள் உறுப்புகளை சரி பண்ணக்கூடியது தான் யோகா உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் சரி பண்ணக்கூடியது தான் யோகா